ஹலோ ஆ வணக்கம் சார் சொல்லுங்கள் சார் ஏன் எங்கேயாவது வெளில ட்ராவல் பண்ணிங்களா சார்

வெளில ஜங் ஃபுட்ஸ் எதாவது சாப்பிடிங்களா சார் ஓ ஓகே சார் அதான் ரீசன் நீங்கள் ஜங் ஃபுட் சாப்பிட்டதுனாலதா அது உங்களுக்கு டைஜஷன் ஆகிருக்காது ப்ராப்பராக அது மட் அதான் சார் ட்ராவல் பண்ணிங்களே அதான் கிளைமேட் சேஞ்ச் அதுக்கப்புறோம் ஃபுட் வெளியில சாப்பிட்டது இதெல்லாம் சேர்ந்துதா ஃபுட் பாய்சன் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் எதாவது டேப்லெட் எடுத்துகிட்டிங்களா சார் டெஸ்ட் பண்ணிங்களா சார் போய்விட்டு டெஸ்ட் பண்ணிங்களா ஷுகர் டெஸ்ட் பண்ணிங்களா நீங்கள் வந்து அப்பாயின்மெண்ட் நான் மு முத நாளே போட்டிங்கன்னா பார்க்கலாம் சார் ஓகே நெக்ஸ்ட் வீக் வாங்க நெக்ஸ்ட் வீக் வாங்க அது வரையும் கொஞ்ச ப்ராப்பராக வீட்டில் ஃபுட் எடுத்துக்கோங்க வெளில எங்கேயும் ட்ராவல் பண்ணாதிங்க நீங்கள் வாங்க நான் வந்து டேரக்ட்டாக பார்த்துட்டு என்ன சுச்சுவேஷன் இருக்கிற மாதிரி தான் டேப்லெட் தர முடியும் அதுனால் நீங்கள் நெக்ஸ்ட் வீக் வாங்க ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட் இன்னைக்கு கொஞ்ச அதிகமாக இருக்கு வேணா நெக்ஸ்ட் வீக்கில் வேணா ட்ரை பண்ணுறேன் அப்படி இல்லாட்டி நீங்கள் வாங்க ஒரு ஒன் அவரு வந்துவிட்டு நான் உங்களுக்காக வேணுன்னா ஒன் அவரு பர்மிஷன் கொடுக்குறேன் வாங்க அதான் சார் நீங்கள் வாங்க இங்கே வந்துவிட்டு இங்கே வந்து உங்களை செக் பண்ணாதான் தெரியும் எப்படி இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரிதா நான் டேப்லட் எழுத முடியும் நான் ஃபோனில் சொல்ல முடியாது என்ன டேப்லெட்ன்னு சொல்லி உங்கள் பாடி என்ன சுச்சிவேஷனில் இருக்கோ அதுக்கு தகுந்தா மாதிரிதா நான் டீரீட்மென்ட் பண்ண முடியும் நீங்கள் நேரில் வாங்க எனக்கு கொஞ்ச இங்க வொர்க்கு அதிகம் கொஞ்ச அப்பாயின்மெண்ட் நிறைய இருக்கு அதனால் ட்ரை பண்ணுறேன் மேக்ஸிமம் நீங்கள் வரதுக்கு ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் வீட்டில் ரெஸ்ட் எடுங்க ஒரு டூ டேஸ் வீட்டில் நல்லா ரெஸ்ட் எடுங்க எங்கேயும் வெளில போகாமல் எதுவும் பண்ண வேணாம் வீட்டில் ரெஸ்ட் எடுங்க வீட்டில் பிரிப்பேர் பண்ணுற ஃபுட்டு எடுத்துக்கோங்க கொஞ்ச ரிலாக்ஸாக இருந்திங்கன்னா டூ டேஸ் ரெஸ்ட் எடுத்தாலே நார்மல் ஆயிடும் அப்புறோம் வந்து ஷுகரு இந்த பீப்பி இதெலாம் இருக்கான்னு வந்து டெஸ்ட் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே டேப்லட்ஸ் எல்லாம் நான் எழுதித்தரேன் நீங்கள் எல்லாம் நேரில் வந்தாதா என்னால் பண்ண முடியும் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எந்த டேப்லட்டும் எடுத்துக்காதிங்க மெடிக்கல் எல்லாம் போய்விட்டு டாக்டர் ப்ரிஸ்கிரிப்ஷனோட எடுத்துக்குறதுதான் நல்லது மெடிக்கலில் போயிவிட்டு டேப்லட் யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்கள் பாடிக்கு அக்சப்ட் பண்ணிக்கிட்டாதா அதனால கூட பிராப்ளம் இருக்கலாம் அதனால ஃபர்ஸ்ட்டு சரி ஓகே சார்